இந்த பகுதியில் நல்ல மீன்கள் நல்ல நிறைய படும் அந்த மீன்களில் வந்து ரொம்ப வெலை கூடான மீன்கள்னால் இறாலு மீன் சீலா மீன் வெல மீன் இதெல்லாம் ரொம்ப ரேட்டு அது வந்து கனவா நண்டு எல்லாமே பிடிப்படும் சாள பாறை மீன் சூர மீன் எல்லாமே நல்ல பிடிப்படும் இதில் விலையானது ரொம்ப விலையானது சீலா மீன் வெல மீன் கனவா இந்த மாதிரி மீன்கள்லாம் ரேட்டு ரொம்ப இருக்கும் மற்றபடி மீன்கள் வந்து எல்லா மீன்களையும் எல்லா மீனுமே கிடைக்கும் எல்லா மீனுமே கிடைக்கும் போது விலைகள் வந்து சீலா மீன் மட்டும் ஒரு கிலோ ஆயிரத்தி ஐந்நூறுரூவா இந்த மாதிரி ரேட்டில் இருக்கும் வெலை மீனுங்கெல்லாம் எண்ணூறுரூவா ஊளி மீன் இதெல்லாம் ரேட் ரொம்ப பாறை மீன் இதெல்லாம் ரேட் ரொம்ப இருக்கும் அதனால் எல்லா மீன்களும் இங்கே கிடைக்கும் மீன்களுடைய ரேட்டுகள் இந்த ரேட்டுகள் தான் ச இதில் மிஞ்சினால் சாளைகள் கொஞ்சம் மலிவாக கிடைக்கும் ஆனால் அதுவுமே இப்போ ரேட்டாக தான் இருக்குது ஏன்னால் மீன்கள் நிறையா படுறதுனால மீன்கள்லாம் ரேட்டு ரொம்ப இதாக இருக்குது அதனால் மீன்கள்லாம் எல்லாமே ரேட்டு தான் மற்றபடி கோலா மீன் நெத்திலி மீன் இந்த மாதிரி மீன்களும் இங்கே கிடைக்கும்